ஹலோ ராதா ஸ்டுடியோவா ம் எனக்கு அண்ணா வந்து என்னுடைய சிஸ்டருக்கு மேரேஜு ஓகே ஃபோட்டோ எடுத்து தர முடியுமா எல்லா ஃபோட்டோ ரிசப்ஷன் மேரேஜு ஆ எல்லா ஃபோட்டோவும் மேரேஜு நெக்ஸ்ட்டு வீக் அண்ணா ஆ நீங்கள் நெக்ஸ்ட்டு வீக் ஒரு ஃப்ரைடே போல் மேரேஜ் இருக்கும் நீங்கள் ஒரு ஒன் ஒன் டே முன்னாடியே வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆ நாங்கள் வந்து ஹிந்து தான் ஆ ஹிந்து நீங்கள் மண்டபத்தில் வந்தும் எடுத்துக்கலாம் அப்புறம் கோவிலுக்கும் போகணும் கோவில்ல வெச்சும் எடுக்கணும் ஆமாம் அவுட்டிங் போய்ட்டு அவுட்டர் மாதிரி அவங்கக்கிட்ட கேட்கணும் அக்காக்கிட்டே வெளியிலேயும் போய்ட்டு எடுக்கிறதா இருந்தால் எடுக்கணும் அப்பறம் ம் கோயில்லேயும் எடுக்கணும் அப்பறம் ரிலேஷன்ஷிப்பு எல்லோரும் வருவாங்க அவங்களையும் எடுக்கணும்

ஆ சரி அதுக்கப்பறம் அண்ணா ரேட்டு எவ்வளோ வரும்ணா கொஞ்சம் கம்மி பண்ண முடியாதா ஆமாம் ஆ ஆ சரிங்கண்ணா ஆ சரி சரி அப்பறம் நீங்கள் நீங்கள் ஒரு ஆள் தான் வருவீங்களா ஒரு நாலு பேர் வருவீங்களா ஆ ஓகேண்ணா ரெண்டு பேருக்கும் சேல்ரி எந்தமாரி ஓகே ஓகே ஓகே ஓகே என்னண்ணா வீடியோ உண்டு ஆ வீடியோவும் எடுத்துடுங்க ரேட்டிங் ஆ அதையும் அப்படியே எடுத்துடுங்க ஆல்பம் மாதிரி நீங்களே போட்டுக் கொடுத்துருங்க ஆ ஆ சரிங்கண்ணா

ஆ ஓகேண்ணா அந்த ஆ ஓகே ஓகே அவங்களுக்கு தெரிஞ்ச ப்யூட்டிஷன் யார் இருந்தாலும் கொண்டு வந்து அப்படியே ரெக்கமண்ட் பண்ணுறீங்களா உங்கள் ஸ்டுடியோலேயே ப்யூட்டிஷன் இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அப்படியே ரெக்கமண்ட் பண்ணி கூப்பிட்டு ஆ அவங்களுக்கு ஆ அவங்களுக்கும் சேல்ரி எப்படின்ட்டு கேட்டுக்கோங்கண்ணா கேட்டுட்டு சொல்லுங்கள் ஆ சரி ஆ சரி ஆ ஓகே சரி ஆ சரி ஆ வைக்கிறேன்